சுஸுகி ஷோரூம்ங்களா ஆ ஓ இப்போ நியூவாக வந்துருக்குற எர்டிக்கா மாடல் பற்றி கேட்கலாமே சொல்லி கொஞ்சம் கால் பண்ணுணேங்க எனக்கு கார் பை பண்ணணும் ஸோ அதோடய ஃபீச்சர்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறீங்களா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் யாரும் இருக்காங்களா டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு ஓகே அப்போ சொல்கிறீங்களா கொஞ்சம்

ஓகே வண்டி வந்து மேனுவலுங்களா ஆட்டோமேட்டிக்குங்களா

ஓகே ஓகே ஓகே மேனுவல் ஓகே ஓகே ஓகே

ரெண்டு ஓகே

ஓ ஓகே ஓகே ஓ சூப்பர் ஆ ஓகேங்க

ஸ்டோர் பண்ணி வைச்சுக்கலாம் ஓகே ஓகே ஓகே இப்போ கா ஓ ஓகே ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நல்லா கம்ஃபர்ட்டபிளாக இருக்கும் இல்லேங்களா

நிறைய வரும் இப்போ ஷோரூமில் இருக்குதுங்களா வண்டி நாங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வரலாங்களா இப்போ எப்படி உங்கள் டெஸ்ட் ட்ரைவ்க்கு உங்கள் ஷோரூம் ஆளுங்க தான் வருவாங்களா இல்லை நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணலாமா

இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்கள் ட்ரைவர்ஸ் யாரும் வருவாங்களா இல்லை நாங்களே ட்ரைவ் செல்ஃப் ட்ரைவ் நாங்கள் ட்ரைவ் பண்ணிப் பார்க்கலாமா பார்த்துக்கலாம் இல்லேங்களா ஓகே ஓகே இல்லை எங்களுக்கு வா வருவாங்க ஓகே இல்லை அது தெரியும் ஓகே இப்போ ஏனால் எங்களுக்கு மேனுவல் தான் வாங்கலாம்னு ஒரு பிளான் இருக்குது இப்போ அது எப்படி என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டா டேரக்ட்டாக பார்த்துக்கிட்டா எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் தான் டீட்டெயில்ஸும் கேட்டுக்கலாமே அப்படின்றதுக்கு

ஆ நாளைக்கு மார்னிங் ஒரு லெவன் போல வரறோங்க ஸோ ல லெவன் ஓ கிளாக் போல வந்துட்டு நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கறதை பற்றி ஏனால் எங்களுக்கு கலர்ஸும் எங்களோடய ஃபேவரெட் கலர்ஸாக இருக்கணும் ஸோ நாங்கள் அதில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் மாற்றணும் அதெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக் கொடுப்பீங்க இல்லையா ஓகே ஃபைன் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே அப்போ நாங்கள் சா மார்னிங் நாளைக்கு மார்னிங் ஷோராக வரோம் வந்து உங்களுக்கு நாங்கள் என்னென்னு பார்க்குறோம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ